ஓய்வு நேரத்தை எப்படி செலவழிப்பீர்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் நான் என்னுடைய ஓய்வு நேரத்தைப் புத்தகங்கள் படிப்பேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு பா திருமாவேலன் எழுதிய ஒரு புத்தகத்தை நான் படித்து வருகிறேன் அதே போல எழுத்தாளர் பாலகுமாரனுடைய புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் இவர்கள் இருவருடைய புத்தகமும் படித்திட்டிருக்கேன் அதேப் போல் மேகசீன்ஸு ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் போன்ற புத்தகங்களைப் படிப்பேன் அதைப் படிப்பது மட் மாத்திரம் இல்லாமல் அதை நோட்ஸ் எடுத்து வைப்பேன் அதில் வர்ற முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமானால் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் அதை நான் ஒரு டைரி போட்டு வச்சிருக்கறேன் அதில் அப்பப்போ எழுதி வைப்பேன் அதில் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சில அந்த ஃபேஸ்புக் கோட்ஸு அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னால் நோட் பண்ணி வச்சுக்குவோம் அதை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு அது எனக்குத் தேவைப்பட்ற நேரத்தில் அதைப் பேசுவதற்கு அதை மேற்கோள் காட்டுவதற்கு அதை யூஸ் பண்ணுவோம் ஒன்று அடுத்து நேரத்தில் ஃப்ரீயாக பாட்டு கேட்டுட்டிருப்பேன் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பாட்டு கேட்கலாம் அது பாட்டு கேட்கும் போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு கேட்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவிஸ் தான் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது அதில் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் சில மூவிஸ் பார்க்கலாம் அதுவும் ஃப்ரீ டைமாக இருக்கும் போது ரொம்ப ஃப்ரீ டைமாக இருக்கும் போது கேட்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் தான் நம்ம பைக் ட்ராவலிங் அதிகம் பண்ணுவேன் அதிகமாக ஐ லைக் டு ஐ லவ் டு ட்ராவல் அந்த ட்ராவல் பண்ணாலே எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அது ஒன்று இந்த மாதிரியாக தான் நாங்கள் ஓய்வு நேரத்தைப் பயன்படுத்துகிறோம் மா என்னுடைய பசங்களுக்கும் அதைத் தான் சொல்லிக் கொடுக்கிறேன் அதிக நேரத்தில் படிங்க என்ற அந்த ஒரு கருத்தை அப்பப்போ வலி வலியுறுத்தி வருகிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது என்று